ஆடு ஆடுமாடு வளர்ப்பு பற்றி நான் பேசுகிறேன் கால்நடை கறவை மாடு இருக்கிறது இந்த கறவை மாட்டுக்கு வந்து பூசா புல்லு அது என்னென்னால் மாட்டை வந்து செட்டு செட்டு போட்டு மாடு வளர்க்கணும் இப்போ பராமரிக்கிறது செட்டு போட்டு க்ளீனாக நம்ம பராமரித்துதான் நம்மளுக்கு பால் கன்று கன்று போட்டால் பால் கறக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது மாடு நம்ம பராமரிக்கிறது நல்லா பராமரிக்கணும் அதுக்கு புல்லு கட்டு போடணும் அதுக்கு ஒரு மிசின் இருக்கிறது இப்பெலாம் மாடு பராமரிக்கிறதுக்கு அதேமாதிரி ஆடு வெள்ளாடு துரை ஆடு எல்லாம் பராமரிக்கணும்னால் அதுக்கு ஒரு ஆட்டு கொட்டாய் செப்ரேட்டாக கொட்டாயை கட்டணும் இந்த கொட்டாயில் வந்து சீம் பால் மாட்டு வந்து சீம் பால் கொடுக்கும் சீம் கொடுக்கும்போது நம்ம அந்த பால் எடுத்துகிட்டு போய் இதில் டெய்ரியில் ஊற்றுறோம் அந்த பாலினுடைய ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு நாற்பத்து ரூபா வருது இப்போதைக்கிலாம் அதனால கன்று போடும்போது நம்ம நல்லா பராமரிக்கணும் மாடை வந்து ஆடும் அதேமாதிரிதான் குட்டி போடும்போது நல்லா பராமரிக்கணும் அதுக்கு தனியாக செட்டு கட்டணும் குட்டி போட்டால் அதை ஒரு இடத்துல தனியாக வைக்கணும் அந்தமாதிரி பராமரித்துதான் நம்மளுக்கு ஆடு கறைவ மாடு எல்லாம் நல்லா மகசூல் தரும்